சொல்லுங்க ஆ ரேவதி டாக்டர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கம்மா மறுபடியும் வலி இருக்குதுன்னா மாத்திர தீர்ந்துருச்சுங்களாங்கம்மா மாத்திர தீர்ந்துருச்சுனா திரும்ப ஒரு டைம் வாங்கம்மா வந்து பார்க்கலாம் திரும்ப ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் ஸ்கேனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து இங்கே பார்க்க முடியிலைனா கூட உங்களை நான் வந்து ஈரோடு ஜிஹச் அனுப்புச்சிவுட்றேங்க அங்கே போய் பார்க்கலாம் அங்கே வந்து என்னோடய ஸ்பெசலிஸ்ட்டுகலாம் நிறையா பேர் இருக்காங்க போய் பார்த்துட்டு அவங்க வந்து மாத்திர ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அதை வந்து சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி நான் இது வந்து ஒ ஒரு நாள் ரெண்டு நாள்லெலாம் சரி ஆகாதுங்கம்மா இருவது நாள் எடுத்துக்கும் இருவது நாள் வரையும் நீங்கள் வந்து என்ன மாத்திர நல்லா சாப்பிட்ணும் எந்த வெயிட்டு எதுவுமே இதெலாம் தூக்கக்கூடாது ரெஸ்ட் மோட்டில் தான் இருக்கணும் மாத்திரைய கன்டினியூவாக சாப்பிடுங்க சரிங்களா நீங்கள் மாத்திர வந்து இருபது நாள் எடுத்துகிட்டு என்கிட்ட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க திரும்பவும் கன்டினியூ ஆகுமா ஆகாதா என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் மாத்திர ஒரு நாள் மேம் ஒரு நாள் வந்து எடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னால் அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் இருபது நாள் சொன்னேன்னா ஒரு நாள் எடுக்குலைன்னா பத்தொன்போது நாள் தான் கணக்காயிக்கும் திரும்ப நீங்கள் ஒரு நாள் வந்து டேப்லெட் சாப்பிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க வந்ததுக்கப்பறம் நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேங்கம்மா நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும் ஆ நாளைக்கே கூட வாங்க சரிங்கம்மா நாளைக்கு வர்றீங்களா சரி வச்சிடுறேங்கம்மா